ஈரோடு சிட்டி வந்துட்டு ஒரு ரொம்ப வளர்ந்து வரும் ஒரு சிட்டி தான் அதில் வந்துட்டு பார்த்தீங்னா சவால்கள் நிறையாவே இருக்குது ஏன்னால் நிறையா இடத்துல பாலங்கள் அந்த மாதிரி நிறையா கட்டிகிட்ருக்காங்க ஈரோடு சிட்டியில் அதை அது ஒரு ஸ்மார்ட் சிட்டியும்கூட ஈரோடு சிட்டிங்கிறது ஒரு ஸ்மார்ட் சிட்டியும்கூட இப்போ பஸ் ஸ்டாண்டு கூட இப்போக்கூட ரீசெண்டாகக்கூட மாற்றிட்ருக்காங்க நிறையா கட்டிகிட்ருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ஸ் நிறையா இதெல்லாம் வளர்ச்சி தான் ஈரோடுக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது அதில் சவால்கள் பார்த்தீங்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளாரே இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டிக்கிட்டிருக்கறதுனால வந்துட்டு நிறையா இது வந்துட்டு பஸ் ஸ்டாண்டெல்லாம் திருப்பி பஸ்ஸெல்லாம் திருப்பி விட்டுட்ருக்காங்க அதிலே ட்ராஃபிக் ஏகப்பட்ட ட்ராஃபிக் ஆகுது பாலங்கள் நிறையா இடத்துல கட்டிகிட்ருக்காங்க பாலங்கள் கட்டும்போது பார்த்தீங்கனா அந்த அந்த வழியா வர வண்டி வாகனங்கள் எல்லாம் வேறு பாதையில் திருப்பி விட்ணும் அப்படிங்கிறப்போ நிறையா சவால்கள் வந்துட்டு ஈரோடுக்குள்ளாரே இருக்குது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கனா ஈரோடு வந்து ஒரு வளர்ந்து வரும் ஓ ஒரு சிட்டி தான் அதில் வந்துட்டு பார்த்தீங்கனா நிறையா வே வேலைவாய்ப்புகள் இருக்குது சுற்றுசூழல்லாம் ரொம்ப இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் இப்போ வந்து மாசாக தான் இருக்குது ஏன்னால் ரோட்ஸ் அந்த மாதிரி கட்டும்போது பார்த்துட்டிங்னா எல்லாமே இதாக தான் இருக்கும் கா சுற்றுசூழல் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது இப்போது கொஞ்சம் வளர்ந்து வந்துகிட்ருக்கறதுனால நல்லாயிருக்கும்